வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் முக்கிய ஒரு வேறுபாடு கலாச்சாரம் வந்து இறைவனை கும்பிடுறதுலே கொஞ்சம் இது இருக்கும் இப்போ நம்ம நாம வந்து சாமி கும்பிடுறோன்னா அமைதியாகவும் நிதானமாகவும் அப்படியே சாமி கும்பிடுவோம் இதுவே அவங்க அந்த பக்கம் சாமி கும்பிட்றாங்கன்னா மேளதாளத்தோடய ஒரு அமர்க்களமா ஒரு பாட்டு கீட்டு அந்தமாதிரி வச்சு ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு நிலமன்ற மாதிரி அந்தமாதிரி சாமி கும்பிடுவாங்க அப்புறம் உணவுலன்னு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து நம்ம அரிசி சா சாம்பார் பாயாசம் அந்தமாதிரி சாப்பிடுவோம் அவங்க பக்கம் அரிசி தானம் தானம் அந்த அரிசி தானியம் வந்து கம்மியாக நெல்லு கம்மியாக கிடைக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா சப்பாத்தி இந்தமாதிரி கோதுமை ஃபுட்டு தான் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து டிரெஸ்ஸு கூட அந்த பக்கம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் நம்ம இந்த பக்கம் வ தென்னிந்தியாவோடய வட இந்தியாவில் வந்து துணி ம அவங்க ஆடை போட்டுறாங்கன்னா அந்த ஆடையிலே வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த பக்கம் ட்ரெடிஷ்னலாக வந்து பட்டுப்பாவாடை தாவணி இந்தமாதிரி போடுவாங்க அந்த பக்கம் வந்து கொஞ்சம் அவங்க ஸ்டைல் ஏற்ற மாரி குர்த்தா அந்தமாரி ஒரு சில டிரெஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க வானிலையும் அங்கேயும் இங்கேயும் வந்து ரொம்ப வித்யாசமாக இருக்கும் இந்த பக்கம் தென் இந்தியாவில் வந்து எப்போவுமே வெயில் அதிகமாக இருக்கும் அங்கே வந்து வட இந்தியாவில் வந்து பனி பெய்யும் வெயில் அடிக்கும் மழை பெய்யும் கால சூழ்நில வந்து அப்போப்ப மோசமாக இருக்கும் இப்போ மழை பேஞ்சுச்சின்னா மழை அதிகமாக பெய்யும் வெயில் அடிச்சால் வெயில் அதிகமாக அடிக்கும் அந்தமாதிரி கால சூழ்நிலை மாறும் கல்விலனா வந்து தென் இந்தியாவில் வந்து தான் நெறைய பேர் படிக்கிறாங்க ஏன்னால் இந்த பக்கம் நிறையா ஸ்கூல்லு காலேஜ்ஜி எல்லாம் இருக்குது அந்த பக்கம் கம்மியாக இருக்குது இருந்தாலும் அங்கே இருந்து வந்து இந்த பக்கம் தென் இந்தியாவில் வந்து படிக்கிறாங்க வேலை வாய்ப்புகளும் வந்து அவங்க வந்து அங்கே வேலை இல்லாதவங்க வந்து தென் இந்தியாவில் வந்து எல்லா வித துறையிலும் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அவங்களால எல்லா இடத்துலையும் வந்து பங்கெடுத்து வேலை செய்கிறாங்க இதில் வந்து வட இந்தியாவில் வந்து வேலை வாய்ப்பு இல்லாதனால் தென் இந்தியாவுக்கு வந்து செய்கிறாங்க தென் இந்தியாவில் இருக்கிறவுங்க வந்து வேலை வந்து ஆள் தேவைப்படுது அதனால் அவங்களையும் சேர்த்துக்கிட்டு பொதுவாக வந்து எல்லோருமே வேலை செய்கிறாங்க